என்னோடய மொழி வந்து என் தாய்மொழி தான் எங்கள் வீட்டில எல்லாம் தமில்மொழி தான் எங்கள் வீட்டில எல்லாருமே தமில்மொழி தான் அதனால் தான் நான் வந்து தமிழ் கற்றுக்கிட்டேன் எங்கள் வீட்டில எல்லாருமே தமிழ் தான் பேசுவாங்கள் நான் வந்து ஸ்கூல் ப நான் வந்து அப்புறமா ஸ்கூல் படிச்சேன் ஸ்கூல் படிக்கும் போது எல் டீட்டய்லாக நல்லா தமிழ் கற்றுக்கிட்டேன் நான் வந்து நல்லா புக்ஸ் படிப்பேன் நியூஸ் பார்ப்பேன் நிறையா புக்ஸ் படிப்பேன் நியூஸ் பார்ப்பேன் கட்டுரை எழுதுனதுலாம் படிப்பேன் அது எல்லாமே வந்து தமிழ்ல தான் பா தமிழ்ல தான் பார்ப்பேன் இங்க்லீஷ் இங்க்லீஷுங்கறது ஒரு பயிற்சி மொழி மட்டும் தான் இங்க்லீஷ் மொழி ஹிந்தி தெலுங்கு மலையாளம் இது எல்லாமே வெறும் பயிற்சி மொழி தான் தமிழ்மொழி தான் வந்து நம்மளோட தாய்மொழி நான் தமில்மொலிய நான் நல் நான் நல்லா விரும்புவேன் நான் காலேஜ் படிக்கும் போதும் தமிழ் தான் நான் எங்கே நான் வேலைக்கு போனாலும் இங்க்லீஷ்ல பேசுவாங்கள் ஆனால் நான் வந்து தமில்மொழில தான் நான் பேசுவேன் ஏன்னா நான் தமில்மொலிய வந்து நான் அவ்வளோ விரும்புகிறேன் நம்ம எங்கே தான் போனாலுமே நம்ம த தமில்மொழி தான் பழமையான மொழி நம்ம தமில்மொழி வந்து எங் என்றைக்கிமே மாறாது இங்க்லீஷ் மொ இது கூட மாறும் தமிழ் தெலுங்கு மலையாளம் இது எல்லாமே மாறும் ஆனால் என்றைக்கிமே அழியாத மொழி என்னென்னா அது தமில்மொழி மட்டும் தான் நான் தமில்மொழிய கத்துக்கிட்டது நான் ரொம்ப பெருமைப்பட்றேன்